எங்கள் பகுதியில இருக்கக்கூடிய ட்ராவல்ன்னா ஒரு ஒரு நிறுவனம் ஒன்று ஒரு நிறுவனங்கள் இருக்கு அந்த நிறுவனம் பேர் வந்து தேவி அந்த நிறுவனத்துடைய பேரே வந்து தேவி தான் அங்கே போயிவிட்டு நிறைய ஏஜென்ட்கள் நிறையா விஷயத்த பற்றி தெரியும் நிறைய விஷயத்த பற்றி தெரியும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அங்கே போயிவிட்டு நம்ப பயணம் செய்யறதுக்கு நம்ப போயிவிட்டு கேட்டோன்னா நம்மளுக்கு வசதியானதும் நம்பளுக்கு வசதி நம்பளோ நம்பளுக்கு வசதியான விஷ வசதியான ஒரு பயண நிறுவனங்கள நம்பளால் வாங்கிக்க முடியும் இன்னொன்று நம்ப என்னான்ன கேட்குறோமோ எல்லாமே அவங்க வச்சி இருப்பாங்க எல்லாமே அவங்க வச்சி இருப்பாங்க நம்பளுக்கு ஏற்ற வசதி போல் அவங்க எல்லாரும் எல்லா வசதியுமே அங்கே அங்கே அந்த பேர் வந்து இருக்கும் நம்பளுக்கு தேவையானதை நம்ம கேட்டு புக் பண்ணிக்கிட்டோன்னா அவங்க நம்பளுக்கு தந்துருவாங்க இதெல்லாம் ரொம்ப உபயோ உபயோகமாக இருக்கும் எனக்கு நாங்கள் எந்த ஒரு நாங்கள் எங்கேயும் வெளியே ஃபேமிலியாக ட்ரிப்பு போனாலுமே எங்கே போனாலுமே கூட நாங்கள் அங்கே தான் போய் வாங்கிப்போம் அங்கே போய் வாங்கிப்போன்றதோட அங்கே போயிவிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு ஆர்டரு கொடுத்துருவோம் கொடுத்ததுக்கப்பறம் அதை எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் எங்கேயா இருந்தா போவோம் அதனால் அந்த நிறுவனங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்றனா ரொம்ப நல்லா இருக்கும் எல் எல்லாமே அங்கே ரொம்ப நல்லா இருக்கும் நம்ப எந்த மாதிரியான வசதியான ஒரு பேருந்த கேட்டாலும் அந்த ஏஜென்ட்கள் நிறுவனங்கள் எல்லாமே நமக்கு தரும்